நாங்கள் படிக்கும்போது வந்து ஸ்கூலில் வந்து பிடி மிஸ் இருப்பாங்க அந்த ஸ்கூலுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க கம்பல்சரி ரெண்டு பேர் இருப்பாங்க நான் கேர்ள்ஸஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் கேர்ள்ஸஸ் ஸ்கூல்லுங்கும்போது அவங்களும் கேர்ள்ஸாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க அப்போ தான் எங்களோட பர்சனல் விஷயத்த நாங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியும் ஆனால் அங்கே வந்து எனக்கு வந்து ஷெட்டில் கார்க் விளையாடுவதும் டென்னிஸ் பால் விளையாடுவதும் ரொம்ப பிடிக்கும் கொக்கோயெலாம் விளையாடுவேன் பட் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுனால் இதில் தான் இது ரெண்டை தான் சொல்லுவேன் நான் விளையாண்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னோட அண்ணா வந்து கபடி சூப்பராக விளையாடுவார் கபடி விளையாடும்போது அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னால் நீ விளையாடுண்ணா அதை வந்து ஸ்டாப் பண்ணாத கண்டினியூ பண்ணுங்க இன்னும் எங்கெங்கலாம் கேம் நடக்குதோ போண்ணா போய்விட்டு கலந்துக்கோங்க அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் வந்து சேம் அதே தான் எங்கள் சூழ் எங்கள் ஃபேமிலி சூழ்நிலை வந்து சரியில்லைன்ற காரணத்துனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கனால் எங்கேயாவது மேட்ச் இருக்கா போவாங்க அப்போ அதை விளையாடுவாங்க அப்படி தான் ஓடிகிட்ருக்காங்க ஆனால் இன்னும் கிராமத்து பக்கமெலாம் நிறையா வரணும் சலுகைகள் வந்து கேம்மை பற்றி விளையாட்டை பற்றி இன்னும் நிறையா வரணும் சில ஸ்கூலில் என்ன பண்ணிவிட்டாங்கனா படிப்பு தான் இம்பார்ட்டண்ட் வீட்டில் சில பேர் சொல்லிவிடுவாங்க படிப்பு தான் இம்பார்ட்டண்ட் விளையாட்டுகிற ஒரு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இன்னுமும் சில பேர் வீட்டில் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது எங்கள் வீட்டில் வந்து உனக்கு என்ன இது பண்ணுப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க வசதி இல்லை தான் இருந்தாலும் அப்படி தான் சொன்னாங்க அண்ணா நல்லா விளையாடுவார் அண்ணனுக்கு எங்கள் பிடி மிஸ் பேர் வந்து உஷா உமாராணி ரெண்டு பேர் இருந்தாங்க நல்லா சொல்லிக் தருவாங்க உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வா சும்மாவாது எடுத்து விளையாடுடி இந்த ரிங் பாலெலாம் எடுத்து சும்மா தான் இருக்குது ஸ்கிப்பிங் இருக்குது உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது விளையாடுடி சொல்லி கூப்பிடுவாங்க நாங்கள் பிடி பீரியர்டையும் தாண்டி நிறையா விளையாடுவோம் நான் எனக்கு ஆசை அப்படினா என் பையனை என் என் பிள்ளைங்களை வந்து நான் ஸ்போர்ட்ஸ்சில் நிறையா கொண்டு போகணும் அவங்க நிறையா விளையாடணும் நிறையா நான் ஆசை வெச்சுருக்கேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதில் எதில் இன்ட்ரெஸ்ட்டுனு கண்டுப்பிடிச்சி கண்டிப்பாக அந்த லைனில் நான் அனுப்பணும்னு ஒரு ஆசை இருக்குது